ஹலோ சசி அண்ணா நான் இங்கே காலேஜில் ட்ரிப்பு போலாம்ன்னு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி ஒன்று இருக்குன்னு சொன்னிங்கள்ல அந்த ஏஜென்சி பேர் என்னண்ணா அம்மன் ஏஜென்சிங்களா ஓகேண்ணா அங்கே நல்லா ஓட்டுற ட்ரைவர் இருக்கிறாங்களாண்ணா அவர் பேர் என்னண்ணா சூர்யாவா ஓகேணா அவர் நைட் ட்ராவல்லாம் பண்ணியிருக்காங்கண்ணா ரொம்ப நாங்கள் லாங் ட்ராவல் போகிறோம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் நைட்டு ட்ரைவ் பண்ணியிருக்குறாரா அவர் பழக்கம் இருக்கா ஆ ஓகேணா சரிணா நான் வந்து ரொம்ப தூரம் போகணுண்ணா அந்த ஹில்ஸ்சு ஸ்டேஷன் அந்தமாதிரி போகணும் ஸோ அதனால் தான் லைசென்ஸ் எல்லாம் வச்சுருப்பாறராண்ணா சரி ஓகே அண்ணா அண்ணா நீங்கள் அ அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோன் கேட்டு கொஞ்சம் சொல்லுறீங்களா சரிணா கேட்டு கூப்பிடுங்க நான் கால் பண்ணுறேண்ணா மறுபடியும்